ஹலோ ஆ வணக்கம் சார் நீங்க சிக்கன் ஃபார்ம் வைச்சுருக்கீங்களா சார்

ஓகேங்க ஓகேங்க சார் எனக்கு வந்து கருங்கோழி வேணும் சார் ஓகே சார் ரேட் எப்படி சார் கருங்கோழி உயிரோடு எண்பது ரூபா போட்டிருக்கு இது சார் இதுலைங்க சார் உயிர் இல்லாமனால் தனியானால் எப்படி கொடுப்பீங்க கருங்கோழி

ம் ஓகே சார் சரி ஓகே சார் எனக்கு வந்து ஃபிஃப்ட்டி கேஜி வந்து கோழி கறிக்கு வேணும் கோழி வேணும் இப்போ இது எப்படி சார் நல்லா கொஞ்சம் க்வாலிட்டியாக இருக்குமா சார் ம் ஆமாம் அப்படியா சார்

ஓகேங்க சார் ம் ஓகே சார் ஓகே சார் பிக்கப் அண்டு டெலிவரி உண்டு உங்கள்கிட்ட ஆ ம் ம் ம் ம் ஓகே சார் நம்ப பண்ணை எங்கே சார் நம்ப பண்ணை எங்கென இருக்குதுன்னு சொன்னீங்கள் சார் சரி சார் நாங்கள் டேரெக்ட்டாக அங்கே பண்ணைக்கே வந்தால் வாங்கிக்கலாமா சார் இல்லை வேறு இடையில ஆ ஆ ஓகே ஓகேங்க சார் இப்போது நம்ப இப்போ ஹோல்சேல் நிறைய வாங்குறப்போ நம்பளுக்கு எதுவும் டிஸ்கௌண்ட் அது மாரி எதும் உண்டுங்களா சார் ஓகே சார் ம் ம் சரி சார் ஓகே ஓகே சார் இந்த கோழியோட சேர்ந்து எஃகுனும் ஃபார்ம் அதுவும் அதுவும் சப்ளை பண்ணுவீங்களா சார் இல்லை வெறும் கோழி மட்டும் தானா

சரிங்க சார் ம் ஓகே ஓகேங்க சார் ஓகே சார் எங்களுக்கு நான் வந்துடறேன் சார் டேரெக்ட்டா நான் இது அமௌண்ட் எப்படி சார் ஜிபேவா இல்லை கேஷாக கொடுத்துக்கலாமா

ஓகே சார் ஓகே சார் சார் நான் டேரெக்ட்டாக பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி கேஷாக உங்களுக்கு கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் சார் தேங்க்யூ சார் ஓகே சார் தேங்க்யூ சார்